எங்கள் ஏரியாவில வந்து ஆறு வந்து இருக்குது அந்த ஆறு வந்து நல்லா சுத்தமாகவும் நல்லா பராமரிக்கப்பட்டதாகவும் இருக்குது அந்த ஆறச்சுற்றி வந்து நெல் கெழங்கு பயிறு அந்த மாதிரி நிறைய வந்து விளைச்சலுக்காக நிறைய வந்து பயிர்கள் வந்து போட்டிருக்காங்க அந்த நதியில் வந்து வறட்சி அப்படின்றது வந்து அந்த ஆற்றுல வந்து ஏற்பட்டதே இல்லை வெள்ளம் ஆனால் வந்திருக்கு வறட்சி அப்படின்ற ஒன்று வந்து ஏற்பட்டதே இல்லை அதனால எப்போதுமே எங்கள் ஏரியா வந்து பச்சைப்பசேன்தான் இருக்கும் எப் எந்த நேரமும் நல்ல நல்ல காற்று அந்த மாதிரி நல்லாவே இருக்கும் சின்னப்பசங்களெலாம் வந்து வீட்டுப்பக்கத்தில் ஓடுற வாய்க்கால் அந்த மாதிரி குளிச்சு வந்து விளாண்டுட்டுருப்பாங்க காலையில் போனவங்கள் மதியானம் வரைக்கும் அங்கே தான் நின்று குளிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க அந்த ஆற்றுல வந்து ரெண்டு பாலம் கட்டிருக்காங்க ஒன்று வந்து புதுப்பாலம் இன்னொன்று வந்து பழையப்பாலம் ஸ்விம்மிங்கெலாம் வந்து அந்த ஆற்றுல வந்து பழகிக்குடுப்பாங்க அதுக்கு அப்புறம் அந்த ஆற்றுல வந்து மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க எங்கள் எங்கள் ஊரில் உள்ள ஆற்றுல வந்து போட்டிங் போக முடியாது ஆனால் திரு தூத்துக்குடியில் திருநெல்வேலி அந்த சைடிலலாம் வந்து போட்டிங் போவாங்க ஆறு வந்து இந்த ஆறை பார்க்குறதுக்காகவே எங்கள் நிறைய ஊரில் இருந்து வருவாங்க அதுவும் முக்கியமாக திருவிழா நாட்கள்ல வந்து பத்து நாளும் தங்கியிருந்து கோயிலேயும் என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆறுலேயும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆறு வந்து நல்ல அவங்க வந்து குளிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே வந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வர்றதுக்கு வந்து ஆ ஆறு வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் பத்து நாளும் அந்த ஊர்லேயே வந்து தங்கியிருப்பாங்க பத்து நாளும் தங்கி இருக்கிறப்போ அந்த எங்கள் ஊரில் வந்து நிறைய கடை போட்டிருப்பாங்க நிறைய மிட்டாய் கடை அதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்சி ஸ்டோரு செப்பல் கடை பொம்மைக்கட அதுக்கு அப்புறம் ராட்டினம் ஐஸ் க்ரீம் கடை சாப்பாட்டு சா சாப்பிட்ற கடை அந்த மாதிரி நிறைய கடை வந்து வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியோடு அதை போய் பார்த்துட்டு வருவோம் நாங்கள் நிறைய அந்த கடையில் வந்து பொருள் வாங்கிட்டு ரேட்டெலாம் வந்து கேட்போம் நாங்கள் வந்து வழக்கமா வாங்கறதை விட நாங்கள் இந்த இடத்துல வாங்குகிறது வந்து ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் அதுக்கு அப்புறம் நல்ல க்வாலிட்டியாகவும் இருக்கும் இந்த திருவிழால வாங்குகிறது வந்து அடுத்த வருஷம் திருவிழா வரைக்கும் நல்லா உலைக்கும் அந்த அளவுக்கு நல்லா க்வாலிட்டியாக வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து ஒவ்வொரு கடைலேயும் போய் ரேட்டு கேட்குறப்போ வெளியே வாங்குறதவிட இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே வாங்குவோம் அந்த கடையில் அங்கே வந்து மி ட்டாய் கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் எங்கள் ஊரில் அந்த மிட்டாய் வந்து ஒரு கிலோ ஐம்பது அப்புறம் அரைக்கிலோ முப்பத்தஞ்சிருபா அந்த ம இருபத்தஞ்சிருபா அந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லோரும் வந்து வந்து வந்தாங்கன்னா ரொம்ப விரும்பி அந்த மிட்டாய தான் வாங்குவாங்க அந்த க அந்த மிட்டாய் கடையிலே வந்து நிறைய கார சேவு அதுக்கு அப்புறம் மிட்டாய் வந்து அங்கே ரெண்டு வகையான மிட்டாய் வந்து போடுவாங்க அதுக்கு அப்புறம் அவங்க வந்து சிப்ஸ்ஸு அப்புறம் இனிப்பு கா காரசேவ் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சிருப்பாங்க அந்தக்கடையில் அதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பெட்டிக்கடைமாரி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நிறைய புது புது மிட்டாய்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்சி ஸ்டோரில் வந்து நம்ம போய் க்ளிப்பு எதாவது வேணும்ன்னா அது வந்து எங்கேயுமே பார்க்காத புது க்ளிப்பாகதான் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் பொம்மை கடையில் வந்து பொம்மையை விலையும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அதேமாதிரி நிறைய பெரிய பெரிய பொம்மையும் வச்சிருப்பாங்க சின்னப்பசங்களுக்கும் நிறைய கடை வச்சிருப்பாங்க சின்னப்பசங்கெல்லாம் அந்த கடையை வந்து சுற்றி பார்க்கப்போனாங்கனா அந்த கடையில் இருந்து வெளியே வரமாட்டாங்க அந்த மாதிரி நிறைய வந்து அந்த கடையில் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கு அப்புறம் பொட்டு கம்மல் அந்த மாதிரி பெரியவங்களுக்கு வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் நிறைய இம்போர்டெட் ஐட்டம்ஸெலாம் நிறையா வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து அங்கே வச்சிருப்பாங்க புக்ஸ்ஸு சீடி அந்த மாதிரி நிறைய புக்கு சீடி ஹெட் செட்டு அந்த மாதிரி மொபைலுக்கு சம்பத்தப்பட்ட எல்லாமே வச்சிருப்பாங்க ஃபோன் கேஸ் வந்து ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க நிறைய புது புது ஃபோன் கேஸ்ஸாக இருக்கும் அதுக்கு அப்புறம் செப்பல் கடை வந்து வச்சிருப்பாங்க அந்த செப்பல் கடையில் வந்து செப்பல் ரொம்பவும் சீப்பாக இருக்கும் ரெண்டு செப்பல் ஐந்நூறுரூபா இந்த மாதிரிதான் விற்பாங்க அதனால திருவிழா வந்தாலே நிறைய செப்பல் தான் வாங்குவோம் நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கடை வச்சிருப்பாங்க பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸு இல்லைனாலும் சின்னப்பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வச்சிருப்பாங்க குட்டி குட்டியாக அழகலகா ட்ரெஸ் வச்சிருப்பாங்க எல்லாமே நல்ல க்வாலிட்டியாகவும் நல்ல சீப்பாகவும் இருக்கும் அது வந்து சின்னப்பசங்களுக்கு வந்து போட்டால் அழகா இருக்கும் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு அழகலகா குட்டி குட்டியாக வச்சிருப்பாங்க பட்டு பாவாடைச்சட்ட ஃப்ராகு டீ ஷர்ட்டு அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க பசங்களுக்கு வந்து டீ ஷர்ட்டு ரொம்பவும் வெலை வந்து கம்மியாக இருக்கும் நிறைய டீ ஷர்ட்டு வச்சிருப்பாங்க கலெக்ஷனும் நிறையா இருக்கும் நல்ல சீப்பாகவும் க்வாலிட்டியாகவும் இருக்கும் ஒரு டீ ஷர்ட் வந்து டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க வெளியே கடையில பார்க்கம்போது இந்த கடை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரிதான் தோணும் திருவிழா கடைன்னா அதுக்கப்பறம் பானி பூரி வந்து வச்சிருப்பாங்க அவங்க வந்து காயல்பட்டினம் பீச்சில் இருந்து இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க அவங்க வந்து நிறைய ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கு அப்புறம் பானிபூரி அப்புறம் சோடா மொஜிடோ அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுவாங்க அவங்க கடையில் அவங்க கடையில் வந்து குலுக்கி சர்பத் பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய கூட்டம் வந்து அவங்களை வந்து சுற்றி நிற்கும் கடையை அப்படியே சுற்றிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஆற்றுக்கு நடந்து போய் எல்லோரும் அப்படியே குளிச்சுட்டு வந்திருவாங்க அந்த மாதிரி நிறைய கடை வந்து எங்கள் தெருவிலேருந்து ஆறு வரைக்கும் அப்படி கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட நிறைய கடை போட்டிருப்பாங்க அதனால அப்டேயே என்ஜாய் பண்ணிட்டு அப்டேயே குளிச்சிட்டு வருவாங்க குளிச்சிட்டு வந்துட்டு திரும்ப நைட்டு அப்படின்னா வந்து ராட்டினம் வந்து ஆட போய்டுவாங்க அது ராட்டினம் ஆடுற எடத்துலயே நிறைய ஸ்வீட் பாப்கான் அதுக்கு அப்புறம் பஞ்சுமிட்டாய் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க ராட்டினம் ஆடுறதுக்கும் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் ராட்டினம் வந்து வெலை வந்து கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும் ரேட்டெலாம் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க ராட்டினம் ஆடிவிட்டு வந்து நைட் டைமில் போகும் போது லைட்டு அதெல்லாம் வச்சு வச்சு விளாடம்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் மேரிகோ ரவுண்டு அது விளாடும் போது சின்னப்பசங்களெலாம் ரொம்ப ஜாலியாக விளாடுவாங்க அதுக்கப்புறம் ஜெய்ன்ட் வீல் அது சுததும் போது வந்து மேலே அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கும் போது அது சுற்றி அந்த ஊரே பார்க்கலாம் அந்த மாதிரி ன ரொம்ப பெரிய ஜெய்ன்ட் வீலாக வச்சிருப்பாங்க அதுலெலாம் சுற்றி வெளாந் விளையாண்டுகிட்டு அப்புறம் குட்டி ட்ரெயின் இருக்கும் சின்னப்பசங்கள் வந்து அதில் அழகா டாட்டா காமிசிட்டு அப்படியே அந்த ட்ரெயினில் அப்டேயே சுற்றிச்சுத்தி விளாண்டுட்டே இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பப்புள்ஸ் ஊதுகிற கடை வந்து அங்கே வச்சிருப்பாங்க அவங்கள் வந்து பப்புள்ஸ் ஊதி காட்டும்போது சின்னப்பசங்களெலாம் சின்னப்பசங்களெலாம் அங்கே சுற்றி போய் விளாண்ட்டு அப்டேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு அப்புறம் அங்கே வந்து பாம்பே அப்பளம் ஒன்று விற்பாங்க அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் வந்து வத்தல் பொடி உப்பு அதெல்லாம் போட்டு தருவாங்க அதையும் நிறைய பேர் வந்து வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நிறைய சின்னப்பசங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி நிறைய அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க சின்னப்பசங்கள் வந்து அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க அப்படியே அதை விட்டு வெளியே வந்தோம்ன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் வச்சிருப்பாங்க உப்பு ஜாடி அதுக்கு அப்புறம் தோசை துடைக்கற துணி தோசை கல் கரண்டி அதுக்கு அப்புறம் பாத்திரம் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் ஒரு பாத்திரம் வந்து ஐம்பது நூறு அந்தமாதிரி சொல்லுறதுனால வெலை வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ரொம்ப விரும்பி வாங்கிகுவாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்ருந்தா நிறைய சாப்பாடு கடை வந்து வச்சிருப்பாங்க நைட்டு அதுவும் திருவிழா டைம் யாரும் வந்து வீட்டில் வந்து சமைக்க முடியல இல்லை ஏதாவது அப்படின்னா வந்து எல்லோரும் கடையில் வாங்கிப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வெளியே உள்ளவங்களும் வந்து அந்த கடையில் வந்து எல்லாமே வாங்குவாங்க பத்து நாளும் இங்கே இருக்கிறவங்க பத்து நாளும் அந்த ஆற்றுல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அதனாலயே ரொம்ப ஃபேமஸ்ஸாக ஒரு சுற்றுலா தலமாக வந்து எங்கள் ஊரும் அந்த ஆறும் இருக்குது